கடந்த காலங்களில் அதாவது முன்பெல்லாம் பார்த்தீங்கனா பொழுதுபோக்காக பார்த்தீங்கனா அன்றைக்கு கூட்டுக்குடும்பம் எல்லோரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்போ பார்த்தீங்கனா தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி சொந்தக்காரங்கள் எல்லாேரும் சேர்ந்து ஒரு கூட்டுக்குடும்பமாக வாழுவாங்க அன்றைக்கல்லாம் பொழுதுபோக்குனு பார்த்தீங்கனா தாத்தா வந்து குழந்தைங்களுக்கு கதை சொல்வது பாட்டு பாடுவது உலக நடப்புகளை பற்றி சொல்வது இதெல்லாம் வந்து கூட்டுக்குடும்பத்தை வழிநடத்தி நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க இதேமாரி பார்த்தீங்கனா கல்யாணம் கச்சேரி திருவிழா பண்டி பண்டிகை அப்புறம் வந்து படம் பார்க்குறது இதெல்லாம் வந்து கூட்டுக்குடும்பமாக சந்தோஷமா பொழுதுபோக்கினாங்க எல்லாேருமே அந்த பொழுதுபோக்குகாக வந்து பார்த்தீங்கனா வீட்டில் பெண்கள் எல்லாம் சமையல் கற்றுக்குறது சமையல் புது புது விதங்களெலாம் கற்றுக்குறது அது ஒற்றுமையாக இருக்கிறது இந்தமாரி வந்து களைக்கட்டி இருந்த இது பொழுதுபோக்கு அப்போ இப்போல்லாம் பார்த்தீங்கனா அந்த டிவி ரேடியோ அந்த செல் போன் இதெல்லாம் வந்த அப்புறம் பார்த்தீங்கனா மக்கள் வந்து தனிமையை உணர ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாமே இந்த தனிமையை தேட ஆரம்பிச்சுட்டாங்க ரேடியோ வந்தப்ப பாட்டு கேட்குறது இந்தமாதிரி தனிமையை உணர்ந்தாங்க டிவி வந்தப்போ மக்கள் வந்து வெளி உலகத்தில் போய் கல்யாணம் கச்சேரி போகிறத குறைச்சுட்டு எல்லாமே டிவியில் படம் பார்க்குறது இந்தமாதிரி எல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கணினி வந்தப்போ அது இன்னும் அதிகமாச்சு எல்லாமே கணினியில் இருக்கிறனால தேவையானது இருக்கிறதுனால எல்லாமே இந்த டிவியில் பார்க்குறது கணினி மூலிமா தேர்வு செய்வது எல்லாமே அந்த பொழுதுபோக்கு பண்ணிவிட்டாங்க கார்ட்டூன்ஸ் படம் பார்க்குறது எல்லாமே பொழுதுபோக்கு அவுட் டூர் ஆகிருச்சு எல்லாம் வெளியே சுற்றின காலங்கள் போய் அந்தந்த ரூமில் தனிமையாக உணர்வது பொழுதுபோக்காகிடுச்சு இந்த சந்தோஷம் குறைய ஆரம்பித்தது எல்லாமே சந்தோஷம் எல்லாமே இந்த கணினி மூலிமா பார்க்குறது போய்விட்டாங்க செல் போனில் வாட்ஸ்அப்பு பேஸ் புக்கு இந்தமாரி பல வந்து உலக நடப்பு எல்லாமே இது மூலிமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால பார்த்தீங்கனா மக்கள் வந்து பொழுதுபோக்கு அதிக செலவிடுவது இந்தமாரி இன்டோர் கேமில் செலவிட அதிகமாகிடுச்சு இந்த சந்தோஷமா வெளியே சுற்றின காலங்களெலாம் போய் எல்லாமே செஸ்சு கேரம் போர்ட்டு எல்லாமே உள்ளூரில் விளையாண்டு இது பண்ணுறதா இப்போ பொழுதுபோக்கு கழிக்குறாங்க